ஆமாங்க

ஆ சொல்லுங்கள் ஆ எல்லாம் எல்லாம் வந்து இறங்கிடுச்சிங்க ம் சொல்லுங்கள் எல்லாம் ஒன்றரை பவுனில் வளையல் வந்திருக்குங்க ஹாரம் நெக்லஸ் மாடலு எல்லாமே வந்திருக்கு இது இப்போ தான் வந்து இறங்கிருக்கு நீங்கள் அனுப்பி சொல்லுங்கள் அப்புறம் வர சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்து அனுப்புகிறோம் ஆ எல்லாம் புது மாடலு தோடு எல்லாம் புது டிசைனு பூரா இப்போ தான் வந்திருக்கு எல்லா மாடலுமே வந்திருக்குங்க இப்போ தான் வந்து இறங்கிருக்கு எல்லாமே

ஆ எல்லாம் பில்லு போட்டு நாங்கள் அனுப்ச்சிடுறோம் ஆ எல்லாமே நல்லா போய்க்கிட்டு தான் இருக்குது நல்லா புது டிசைனாக இப்போ தான் வந்து இறங்கிருக்குது ம் செயினு மாடலு எல்லாமே வந்திருக்கு ஓகே